ஸ்கூல் லைஃபு காலேஜு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அதெலாம் மறக்க முடியாத இது ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்லாம் பார்த்தீன்னா காலேஜுலாம் நம்ம தான் டான்னு ஃபஸ்ட் இயர் மட்டும் தான் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஐயோ என்ன ரேகிங் பண்ணுவாங்களோ அது செய்வாங்களா இது பண்ணுவாங்களா அப்படின்னு அந்த தயக்கம் இருக்கும் செகண்ட் இயரு தேர்ட் இயரு அதெலாம் வந்துட்டால் நம்ம தான் ராஜா அப்பிடின்னு எல்லாருமே நம்மள அப்பிடின்னு பண்ணுவாங்கள் ஏன் சொல்கிறேன்னா காலேஜு லைஃபு வேற லெவலு நம்ம ஃப்ரெண்டோடு சேர்ந்து அரட்டை அடிக்கிறது பீரிட் பிடிக்கலன்னா டக்குன்னு வெளில் வர்றது எங்கேயாச்சும் போயிட்டு தென்னமரத்தில் இளநீ உடச்சி குடிக்கிறது திரும்பி நாங்கள் வேற எங்கேயாச்சும் போயிட்டு வேற கொல்லைக்கு போயிட்டு மாங்காய் பறிக்கிறது இந்த சைடு போயிட்டு நெல்லிக்காய் மாங்காய் ஆத்துக்கு போயிட்டு ஆத்தில் குளிக்கறது கடல்ல பீச்சுக்கு போயிட்டு பீச்ல குளிக்கிறது பஸ்ஸில் போயிட்டு டூரு போகிறது எங்கேயாச்சும் கொடைக்கானல் டூர் போயிட்டு மலைகள்லாம் ஃபோட்டால் எடுத்துக்கிட்டு ஃபுல்லா ட்ராவல் பண்ணிட்டு ஸ் காலேஜு லைஃபு லைஃப் தான் அதெலாம் திரும்பி போகணும் மிஸ் பண்ணிட்டோம் அதெலாம் திரும்பி வரயே வராது அந்த லைஃப்லாம் அப்படியாப்பட்ட லைஃபு அதெலாம் வேற லெவலில் இருக்கும் பசங்கள் இப்போ நாலு பேர் கூட இருந்தால் எதையுமே எதையும் செய்யத் துணிவோம் பசங்களோடு இருக்கிறப்ப பசங்களெல்லாம் அவ்வளோ அவ்வளோ இதாக இருப்பானுவோ நம்மள்கிட்ட நம்ம ஒரே தட்டில் உட்காந்துப்போம் நாலு பேரும் உட்காந்துப்போம் ஒரே தட்டில் அப்டி சுத்திட்டு சாப்பிட்டுட்டு இருப்பானுவோ அட எங்கே எங்கே எங்கே திருடலாம் அப்படின்னு செம ஜாலியாக பேசிட்டு விளாண்டுக்கிட்டு ஸ்போர்ட்ஸ்லேயும் க ல எல்லாம் ஒரே இதாக சேர்ந்துக்கிட்டு விளாண்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு பசங்களை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக லாஸ்ட் பெஞ்ச்சில் உட்காந்துக்கிட்டு சாரு கணக்கு சொல்றதை ரொம்ப வெடச்சுக்கிட்டு டெஸ்ட்டில் மார்க் எடுக்காமல் ஜாலியா டெஸ்ட்டில் மா டெஸ்ட் வைக்கிறப்ப அடி வாங்கிட்டு கையில் முட்டி போட வச்சுக்கிட்டு அதெலாம் அந்த லைஃப்லாம் மறக்கயே முடியாது திரும்பி அந்த மாதிரிலாம் முட்டியும் போட முடியாது நல்லா படிக்கிற வயசுக்கு படிக்கியும் செய்யணும் விளாட்றயும் செய்யணும் அது ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா விளாட்டும் முக்கியம் படிப்பும் முக்கியம் ஏன்னால் காலேஜு லைஃப்பில் ஹாஸ்டலுக்கும் ஹாஸ்டல்லாம் சொல்லவே வேணாம் ஹாஸ்டல்லாம் தங்கி வச்சுக்கோங்க வேற லெவலு நான்லாம் ஹாஸ்டல் தான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கிறப்ப வார்டன் வருவார் தூங்கு ஒம்பது மணிக்கு தூங்க சொல்வார் அதை யாரும் கேட்க மாட்டானுவோ ரெண்டு மணிக்கு வருவார் திரும்பியும் எல்லா பசங்களும் சுத்திட்டு இருப்பானுவோ அன்டைமில் வருவார் எல்லாம் தூங்கிட்டு இருப்பானுவோ பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கெலாம் ஏழுந்ச்சு படிப்பானுவோ பசங்கள் அதோடையே சிரிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு மற்ற டைமு நல்ல ஜா மல டைமெல்லாம் ஜாலியாக இருக்கும் மலை பேய பேய நாங்கள் விளாண்டுக்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட் ஃபுல்ல ஃபுல்ல அண்ட் ஃபுல்லு வெளில் உள்ள இருக்க மாட்டோம் பகல் நைட்டில் மட்டும் தான் உள்ள இருப்போம் மற்ற டைம் எல்லா டைமும் வெளில் இருப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா காலேஜு வேற லைஃபு சார்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்னும்பாங்க அந்த டெஸ்ட்டை மீறி பசங்களோடு இருக்கிறப்போ ஒரு நாலு பசங்கள் சேர்ந்தாங்கன்னா வாடா மச்சான் அங்கே போவோம் வாடா அங்கே போவோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த லைஃப்லாம் வேற லெவலு அதெலாம் கிடைக்காது ஸ்கூல் லைஃப்பில் ஸ்கூல் லைஃப்பில் அது தெரியாது அந்த லைஃப் கொஞ்சமாக என்ஜாய் பண்ணிருப்போம் இதே காலேஜு லைஃப் வந்துட்டுன்னால் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் பஸ்ஸுல ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் போறது காலேஜு பஸ்ஸில் வரறது திரும்பி காலேஜு பஸ்ஸில் போகிறது அதெலாம் நல்லா இருக்கும் மற்றபடி அவங்க வீட்டு சாப்பாடு நம்ம வீ ஏன் நம்மளுக்கு கொடுக்கறது நம்ம வீட்டு சாப்பாடு அவன் சாப்புடுறது அதை பார்த்தீன்னா எக்ஸட்ரா வேற லெவலாக இருக்கும் வேற எங்கேயும் போனாலும் வராது அதெலாம் கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த ச இதெலாம் கிடைக்காது நம்மளுக்கு ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அந்த லைஃப் திரும்பி போயிட்டுன்னால் ஒரு நட திரும்பி வராது காலேஜு லைஃப்லாம் லைஃப் தான் சார வந்து அழகா லாஸ்ட் பெஞ்ச்சில் உட்காருவோம் அழகா படிச்சுக்கிட்டு இல்லையா முட்டி அவரு வெளில் போ சொல்லுவார் சார் அந்த லைஃப்லாம் திரும்பி அந்த மது கடைல உட்காந்துப்போம் நீ வாடா கட்டடிச்சிட்டு போவோம் க்ரௌண்டுக்கு க்ரௌண்டுக்கு போயிட்டு வாடா பீட்டி சார் ரூமுக்கு போவோம் இதே சுத்திக்கிட்டு இருக்கிறது காலேஜு லைஃப்லாம் வேற லெவலு இருந்துட்டோம் அதை மாரி சொல்கிறேன்